நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நீச்சல் அடிக்கும்போது ஜட்டி இல்லாமல் கூட குளித்தோம்

அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு வரும்போது நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது டௌசர் போட்டு குளித்தோம் என்ன மாதிரி டைவ் அடிப்போம் அப்போதுலாம் நீச்சல் தெரியாது அப்போதுலாம் டீயூப் கிடையாது ஒன்றும் கிடையாது இரண்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை என்ன பண்ணுவோம் நீஞ்சிக்குனே போய் அப்படியே எடுத்து அப்பறம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே கத்துக்கினோம் நாங்கள் இல்லையா இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து சும்மிங் பூலில் குளிக்குதுங்கோ நாங்கள்லாம் கிணத்துல தான் குளிப்போம் கிணறு ஏரி குட்டையில் கூட குளிச்சிருக்கிறோம் நாங்க சர்ப் பவுடர் கிடையாது ஷாம்பு கிடையாது அப்போதுலாம் களிமண் அதை எடுத்து தலைக்கு தேச்சுக்குவோம் நாங்கள்லாம் கிறிஸ்ட்டீனு சீயக்கா போட்டு குளிச்சுன்னு வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்கள் நல்லா ஆடம்பரமாக குளிப்போம் கிணத்துல அப்புறம் குட்டையில் குளிப்போம் கிணத்துல குளிப்போம் அதுக்காக எங்களை மாடுன்னு நெனைச்சிடாதீங்க மனிதர்கள் நாங்கள் என்ன அப்போ இருந்த வாழ்க்கை அந்த மாதிரி இப்போ இருக்கிறவுங்கள்லாம் சும்மிங்கு பூலு என்ன வாஷிங் மேஷன் என்ன வீடு ஃபுல்லாகவும் அந்த மாரி செய்கிறாங்க எங்களை மாதிரி இல்லாதப்பட்ட பாமர ஏழைங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்பயே சொன்னார் யார் பேரறிஞர் அண்ணாவும் சொன்னார் அதுக்கு வந்த ஒரு கலைஞர் சொன்னார் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாம் சொன்னாங்க இருக்குறவங்களுக்கு செஞ்சாங்க இல்லாதவங்க கூட எங்களை அம்போன்னு விட்டுட்டு பூட்டாங்க இப்போ இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இருக்கிறாரு